இப்போ இருக்கிற இளைய தலைமுனை தலைமுறையினர் வந்து கலாச்சார நடைமுறை வந்து கண்டிப்பாக பின்பற்றுகிறாங்களா அப்படின்னா இல்லை தான் அது வந்து ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இன்றைய சூழ்நிலைகள் வந்து மாறிக்கிட்டே வருது அது எப்படி எப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து காலேஜ் லெவலில் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களையோ பசங்களையோ அவங்க திருமணம் பண்ணுறனால அதில் வந்து கலாச்சார வேறுபாடு அதில் வந்து வேறுபடுது அதையும் அதையும் மீறி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பணம் பற்றாக்குறைனால் அவங்க கலாச்சாரம் இந்த சடங்குகளை செய்யாமல் அது ரொம்ப சிம்புளாகவே மேரேஜ் பண்ணிடுறாங்க அதுலேயும் இந்த கலாச்சாரமெல்லாம் பின்பற்ற முடியாமல் போயிடுது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சடங்குகள் ரொம்ப சாங்கியம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அதை வந்து கால சூழ்நிலையும் அப்படி மாறிக்கிட்டே வர்றனால் அதில் வந்து நம்மளும் பின்பற்ற முடியாமையே போய்கிட்ருக்குது அது இப்படியே போச்சு அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து ரொம்பவே ரொம்பவே விட்டுடுறோம் கலாச்சாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்விடாமல் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம கலாச்சாரத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சாரம் அந்த மாதிரி பின்பற்றிகிட்டே வந்தால்தான் வரோம் வருவோம் அப்படின்னாதான் இந்த கலாச்சாரம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அதாவது ஒரு கலாச்சாரம் இருக்குது நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த ஊரில் இருக்கிறோம் இந்த ஊருக்கெல்லாம் இந்த மாதிரி இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம அவங்க அந்த எந்த கலாச்சாரம் நம்ம பின்பற்றிவிட்டு வரோமா அதன் மூலயமாதான் அதாவது நம்ம மதிப்பு வந்து அந்த இருக்கும் நம்ம கலாச்சாரத்தை மீறி மீறுகிறோம் ஒரு ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம் அதில் வந்து கலாச்சாரத்தை மூலயமா உறவினர்களையோ மற்றும் நண்பர்களையோ கூப்பிட்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த மதிப்பு இருக்காது அது குறிப்பாக நம்ம முக்கியமான விசேஷம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து முறையா நம்ம அழைத்தா மட்டுமே நம்மளுக்கு ஒரு அந்த ஊரில் ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் இருக்கும் அதனால் நம்ம கலாச்சாரத்தை வந்து கண்டிப்பாக பின்பற்றணும்